ஓகே ஆமாம் லாக்டவுன் சமயத்தில்தான் மக்கள் வந்து அதிகமாக மொபைல் லேப்டாப் வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க ஏனால் வந்து லாக்டவுன் சமயத்தில் மக்கள் வெளியே போக முடியாததினால வீட்லேயே முடங்கி இருந்தாங்க அப்போ வந்து அவங்க நண்பர்களோடு உறவினர்களோடு வந்து நேரத்தை செலவழிக்க முடியாமல் மொபைலில் வந்து வெப்சீரிஸ் பார்க்கறது கேம்ஸ் விளையாட்றது அந்த மாதிரி வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க மொபைல் ஃபோனை இப்போ வந்து லாக்டவுனுக்கு அப்புறமுமே வந்து அது கன்டினியூ ஆகுது அதில்லாம குழந்தைகள் வந்து ஆன்லைனில் வந்து கோச்சிங் இது பண்ணுறது அதுக்கப்புறோம் வேலைக்கு போகிறவங்க வந்து வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது இது எல்லாம் பண்ணும்போது வெளி வெளி வட்டாரத்தோடய தொடர்புகளே இல்லாமல் நண்பர்கள் உறவினர்கள் அவங்களோட வந்து செலவிட முடியாமல் மொபைல்லையே வந்து நேரத்தை செலவிடற மாதிரியும் இருக்குது